ஹலோ சொல்லுங்க யார் ஆமாம் யார் யாருக்கு கொடுத்துருந்தீங்க எப்போ கொடுத்துருந்தீங்க ஐய்யோ நீங்களா ஐயோ நான் கொஞ்சம் அர்ஜென்டுன்னு கொஞ்சம் கோயம்புத்தூர் வரைக்கும் போய்விட்டேங்க இன்றைக்கிதான் வந்தேன் ஊரில் இருந்து ஐய்யோ இன்னை நாளை நாளைக்கு நைட்டு கொடுத்திறிங்களே ஐய்யோ கொஞ்சம் அட்ஜெஸ் பண்ணுங்களேன் நான் கோயம்புத்தூர் போய்விட்டேன் ஐயோ கொஞ்சம் இந்த ஒரே ஒரு டைம் தான் இனிமேல் நான் இல்லை இல்லை எப்பவுமே இவ்வளோ லேட் பண்ண மாட்டேன் இந்த டைம் வந்து கொஞ்சம் அர்ஜென்ட்டு வேலைன்றதுனால கோயம்புத்தூர் வரைக்கும் போய்விட்டேன் ஆ இந்த ஒரு டைம் மன்னிச்சுருங்க மேடம் ஆ கண்டிப்பாக சாயங்காலத்து இன்றைக்கி நைட்டுக்குள்ளே எப்படியாவது நான் ட்ரை பண்ணுறேன் இன்னும் நிறைய வேலை இருக்குதுங்களா பெண்டிங்கு ஐயோ நாளைக்கு ஒரு நாள் எதாவது பண்ணுங்களேன் சரி நான் எப்படியாவது இன்றைக்கி நைட்டுக்குள்ளே தைக்கிறதுக்கு பார்க்குறேன் இல்லைன்னா நாளைக்கு காலையில் நேரத்தில் கொடுத்துர்றேன் ம் நேரத்தில் ஏழு மணிக்குள்ளே கொடுத்துர்றேன் நீங்கள் கடைக்கிட்டே வந்து வாங்கிக்கிறீங்களா இல்லை இல்லை இல்லை இல்லயில்ல நீங்கள் அந்த காலையில் எனக்கு ஒரு ஃபோன் மட்டும் பண்ணுங்க ஆறு மணிக்கு நான் ஒரு ஏழு மணிக்கு கொண்டு வந்து கொடுத்துர்றேன்